என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுணும்னா நான் வந்து என்னுடைய ப குடும்பத்தில் மொத்தம் ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய மனைவி என்னோடது மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருவர்கள் மருத்துவர்களாக படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் இன்ஜினியராக படித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மனைவி ஒரு எம்ஏ பிஎட் பட்டதாரி நானும் ஒரு பிஏ பட்டதாரி ஆகும்